ஹலோ வணக்கம் மேம் நான் கள்ளக்குறிச்சியிலேருந்து கவுரி பேசுறேன் இது மீஷோ கஸ்டம்கேரா ஓகே மேம் நேற்று எனக்கு ஒரு நீல நிற பாவாடை வந்தது மேம் அது சரியாக இல்லை அளவு பத்தலை அதனால் கொஞ்சம் ரிட்டர்ன் எப்படி போடணும்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் எனக்கு அந்த ரிட்டர்ன் போடுறதுல கொஞ்சம் சந்தேகம் இருக்குது என் ஆட்ரு ஐடியை ஐடியா மேம் தோ சொல்கிறேன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு மூணு நாலு ஐந்து பூஜ்ஜியம் மேம் நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஆசையாக ஆட்ரு பண்ணினேன் ஆனால் இப்படி பாவாடை அளவு கம்மியாக வந்து என்னை ரொம்ப ஏமாத்திடுச்சி ரிட்டர்ன் போட்டால் எவ்வளோவு நாளுக்குள் பணம் கிடைக்குன்னு சொல்லுங்கள் மேம் டைரெக்டா அக்கௌண்ட்டுக்கு வந்துடுமா மேம் ஓகே கொரியர் பாய் வந்து ரிட்டர்ன் எடுத்துப்பாரா நாளைக்கு தான் வருவாரா கொரியர் ரிட்டர்ன் எடுத்து மூணு நாளில் பணம் வந்துடுமா சரி ஓகே மேம் ரிட்டர்ன் டீட்டெயில் அப்டேட்டு பண்ணிவிட்டிங்களா ஆமாம் மேம் அதே அட்ரஸ் தான் ரொம்ப நன்றி மேம்